ஆ சொல்லுங்கள் ஆ இருக்குது ஆமாம் ஒரு ஒன்றரை லட்சருபா ரெண்டு லட்சம் இந்தமாதிரி தான் இருக்குது லேண்ட்டுக்கு பக்கத்தில் காலேஜ் இருக்குது அது பக்கத்தில் வந்து மால் இருக்கு அப்புறம் சுற்றுலாத்தலம்லாம் நிறையா தான் இருக்குது ஒன் செக்கெண்ட் பக்கத்துலேயே பெட்டில் சேர்க்கற மாதிரில்லாம் ஹாஸ்பிடல்லாம் இருக்குது ஆ உங்களுக்கு எப்படி வேணும் ஆ அதுதான் ஒரு டூ லேக்கில் பார்க்கலாமா ம் ஆ வாங்க என்னது சார் ஆ இருக்கும் சார் நீங்களே வந்து பார்த்துக்குங்க இடத்த பார்த்து நீங்களே சொல்லுவீங்க வாங்கிக்கலாம்னு உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்தமாதிரி தான் சார் இடம் பக்கத்துலேயே ஸ்கூல்லாம் இருக்குது உங்க பையனை கூட சேர்த்துக்கலாம் இருக்குது உங்க பொண்ணு வெளாயாட உங்க நீங்கள் உங்கள் வீட்டுகாரங்களை பார்க்குக்கு கூட்டி போகலாம் பார்க்கில் கூட்டி போய் பேசலாம் ஆ தேங்க் யூ